என்னோட சிறப்புத்திறமை அப்படின்றது என்னன்னா நான் எதை வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு அக்சுவலாக டெய்லரிங் வந்து கற்றுக்கணும்னு ஒரு இன்டெர்ஸ்ட் இருந்தது அது வந்து வீட்டில் நிறைய பேர் நெகோஸியேட் பண்ணாங்க வேணாம் எதுக்கு இதெலாம் பண்ணுற ஏன்னா வந்து எனக்கு வந்து டெலிவரி வந்து சிசேரியன் டெலிவரி அதனால் இதெல்லாம் நீ பண்ணாத அப்படீன்னு இது பண்ணாங்க அதனால வந்து இவங்கெல்லாம் இப்படி சொன்னாலுமே நான் எனக்கு பிடிச்சத நான் பண்ணணும் நான் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்பவே இதாக இருந்தேன் அதனால் நான் வந்து இந்த டெய்லரிங்கை வந்து கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு என்னோட பசங்களுக்கு எனக்கு விதவிதமாக நாங்கள் ட்ரஸ் தைச்சு போட்றதை பார்த்துட்டு இப்போ கேட்குறாங்க எனக்கும் தைச்சு கொடுக்குறீயா எனக்கும் பண்ணி கொடுக்குறீயானு கேட்குறாங்க அன்றைக்கு என்னையை வந்து தடுத்தவங்க தான் இன்றைக்கு வந்து நீ பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கும் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க நம்ம யாருக்காகவும் நம்ம வாழ வேணாம் நம்மளுக்காக நம்ம வாழ்ந்தோம்னாலே நம்மளோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இது தான் நான் வளர்த்துக்கிட்ட திறமை